நாம் தோட்டத்தில் பார்த்தோம்னா அஞ்சு கலப்பை டிராக்டர் மூணு கலப்பை டிராக்டர் அதுக்கப்புறம் டில்லர் ஸ்பிரேயர் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு கலப்பை டிராக்டர் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு வெள்ளாமைக்கு பயன்படுத்தும்போது ஒரு நிலத்தை வந்து அதில் இருக்கிற மண்ணுகளை பூராக கலைச்சி நம்ம மேலே கொண்டு வரணும் அப்போதான் வந்துட்டு செடி வந்து நல்லா ஆழமாக போகும் அதேமாதிரி அங்கே கல் பாறையெல்லாம் இருந்துதுனால் அதை அகற்றுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மூணாக மூணு கலப்பை டிராக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா அதை வந்து சரியான நேர்த்தியாக வந்துட்டு பாத்தி பிரிக்கிறதுக்காக நாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு டில்லர் வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா செடியெல்லாம் வந்ததுக்கு அப்பறமாக வந்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா களைகளை வந்துட்டு மண் பிடுங்கிறதுக்காகவும் மறுபடியும் அதை மண் கட்டுகிறதுக்காகவும் நம்ம டில்லரை வந்துட்டு பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரேயர் வந்து இருக்கும் ஸ்பிரேயர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்துவோம் அது என்ன வகையான மருந்து வேணாலும் இருக்கலாம் அது வந்து களைக்கொல்லியாவும் இருக்கலாம் இல்லை வந்து செடி வளர்றதுக்கான மருந்தாகவும் இருக்கலாம்